எனக்கு ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேண்டர்ட்லருந்தே நான் ஸ்போர்ட்ஸ்லில் வந்து இரு எனக்கு நல்லா நியாபகம் இருக்கு அந்த போட்டோஸ்லாம் நான் இன்னமும் எடுத்து பார்த்துகிட்டு இருப்பே அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்ட் எனக்கு விளையாடுறதில் ஸ்கூல் ஸ்கூல் படிக்கும் போதே இன்டர்வியூ ஸ்கூல் ஃபங்க்ஷன் அதாவது எல்லா டிஸ்டிக்லேருந்து ஸ்கூல்ஸ் வருவாங்கள் அப்போயும் நாங்கள் வந்து அத்தலட்டிக்ஸ்ஸில் ஹன்ட்ரேட் மீட்டரோ டூ ஹன்ட்ரேட் மீட்டரோ வின் பண்ணியே ஆகணும் ஃபர்ஸ்டோ செகண்டோ ஏதோ ஒன்று எடுத்தே ஆகணும் அதில் எங்கள் ஸ்கூல் பெயர் வந்துருனும் பெயர் வரணும் அதில் நான் தெளிவாக இருப்ப அதே மாதிரி கபடி அண்டு கொக்கோ அது வந்து டீம் ஸ்போர்ட்ஸ் அது நானும் வின் பண்ணனும் என் டீம்மு வின் பண்ணனும் எங்கள் ஸ்கூல் வின் பண்ணனும் அந்த இதில் நான் தெளிவாக இருப்பேன் இந்த இயர்லில் எந்த விஷயமே இருந்தாலும் அதனால் வந்து கபடி வந்து கிட்டத்திட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ்சாக நயன்த் டென்த் சப்ஜூனியர் ஜூனியர் சீனியர் சூப்பர் சீனியர் காலேஜ் காலேஜ் வரைக்குமே சரி இன்டர் ஸ்போர்ட்ஸ் காம்பிடிஷன் இருந்தாலும் சரி எது வரைக்குமே கபடி அப்படின்னா கண்டிப்பாக நான் இருப்ப அதில் கண்டிப்பாக என்னோட டீம் வந்து கண்டிப்பாக வின் பண்ணிட்டு வருவாங்கள் கபடியில் அண்டு இன்டுஜுவல் ஸ்போர்ட்ஸ்னு பார்க்கும் போது அத்தலட்டிக்ஸ் அண்டு ஹண்ட்ரடோ டூ ஹண்ட்ரடோ என்கிட்ட வாங்கின மெடல்ஸ் இன்னமும் என்கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால் வந்து ஸ்போர்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கபடி வந்து ஊர் விட்டு போய் இந்த பொங்கல் டைம்லல்லா ஊர் விட்டு போய் ஊர் விட்டு இன்னோர் ஊருக்கு போய் விளையாண்டு சண்டையும் போட்டுக்கிட்டு வருவோம் வின் பண்ணிக்கிட்டும் வருவோம் அந்த வின் பண்ணுற டைம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அது எங்கே என்ன சொல்றது ஒரு ஊர் எங்கள் ஊரோட பெயரையும் நாங்கள் காப்பாத்துவோம் அது ஊரில் எங்களுக்கு தனி மரியாதையாக இருக்கும் நாங்கள் போய் விளையான்டமா ஒன் சைடு பண்ண மாட்டோம் ரெஃப்ரி பண்ணாலும் சரி நாங்கள் எதுக்குமே எது எங்கள் டீம்மில் யாருக்கு ஒருத்தருக்கு எந்த விதமான அடியும் படக்கூடாது எதிரில் இருக்குறவங்களும் நல்லபடியாக விளையாடணும் அதனால் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்போம் அதேபோல விட்டுகொடுத்தும் விளையாடுவோம் எதிரில் இருக்கிறவன் என் ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஓரு சில நேரத்தில் நானும் விட்டு கொடுப்ப அவன் எனக்காக அவனும் விட்டு கொடுப்பான் அது எங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எங்கள் டிஸ்டிரிக் எங்கள் நாங்கள் பொங்கல் டைம் பொங்கலில் அப்படி விளையாண்டாலே விட்டு கொடுத்து தான் விளையாடுவோம் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நாங்கள் வின்னர் வந்தாங்கன்னா அவங்கள் வந்து ரன்னர் போவாங்கள் அவங்கள் வின்னர் ஆனாங்கன்னா நாங்கள் ரன்னர் வருவோம் ஆனால் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸாக விளையாடுவோம் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் தான் போகுமே தவிர மற்றபடி வீணா சண்டை போட்டு சண்டை சண்டை அப்படிங்கிறது எங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அதனால் வந்து எங்கள் எங்கள் ஊர் போய் விளையாடுறது அப்படின்னா தேவையில்லாமல் வந்து போலிஸ்காரங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் சண்டை போட்டுக்கிட்டோம்னா போலிஸ்காரங்க வந்து இரண்டு ஊர் பஞ்சாயத்து வைக்கணும் அப்படிந்த இது பேச்சுக்கே இருக்காது ஆனால் எங்கள் கூட விளையாண்ட பசங்க நிறைய பேர் இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் கோட்டால் மூலிமா நிறைய காலேஜ்ஸ் ஜாயின் பண்ணிருக்காங்கள் நிறைய பேர் வந்து போலிஸ் டிப்பார்மன்ட்டில் ஜாயின் பண்ணி இருக்காங்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரு அதில் எனக்கு ரொம்ப சந்தோசம் எப்போ பார்த்தாலும் நாங்கள் எல்லாமே இன்னைக்கும் நாங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் அப்படின்ட் வருஷத்துக்கு ஒரு முறை பொங்கல் டைம்மில் வச்சாலும் கிறிஸ்துமஸ் டைம்மில் வச்சாலும் அதில் இன்றைக்கு இன்றைக்கும் வந்து எங்களுடைய ஒரு பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்க செய்து அதனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எங்களால் மறக்க முடியாது ஸ்போர்ட்ஸ்ஸில் எங்கள் ஃபேமிலி இன்வால் ஆகித்தான் இருக்கும் எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடி பிடி டீச்சர் அதனால் வந்து அவங்களும் அதில் அவங்கதான் நிறைய இதுக்கு ரெஃப்ரி போயிட்டு வருவாங்கள் ஊரில் பண்ணும்போதுலாம் அவங்கதான் வந்து ரெஃப்ரி பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்கள் நாங்களும் அதை வந்து பார்த்து பார்த்து பார்த்துட்டதனால எங்களுக்கும் அதனுடைய அந்த ஸ்போர்ட்ஸ்ஸோடைய எத்திக்கல் எப்படி விளையாடணும் எதிரில் இருக்கிறவணும் சேஃப் இருக்கணும் நம்மளும் சேஃப் இருக்கணும் அப்படின்கிறதலான் எங்களுக்கு எல்லாமே தெரியும் அதேமாதிரி எங்கள் ஊரில் பசங்க விளையாடுறாங்கன்னா எதாவது ஒரு ஃபர்ஸ்ட்டெய்டு திங்க்ஸ் எதாவது ஒன்று அடிபட்டுடுச்சு அப்படினா கூட எங்களால் எதிரில் இருக்குறவங்களுக்கு சின்ன ஒரு மன வருத்தமுமே இல்லாத அளவுக்கு நாங்கள் விளையாண்டுட்டு சந்தோசமாக வருவோம் அதனால் எங்கள் எங்கள் டீம்க்கு எங்கள் டிஸ்ட்ரிக்கில் ஒரு நல்ல பெயர் உண்டு